ஹலோ ஜே எம் கொத்தனாருங்களா கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணும்ப்பா கொஞ்சம் பெட்ரூமெல்லாம் பெருசு பண்ணணும் கொஞ்சம் பழைய வீடாக இருக்குது ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு கட்டி கொஞ்சம் பெட்ரூமை பெருசு பண்ணணும் ஹால்லாம் பெருசு பண்ணணும் அட்டாச்சு பாத்ரூமெல்லாம் வைக்கணும் கீழே கீழே கொஞ்சம் கார் பார்க்கிங்லாம் பண்ணணும் அஞ்சு சதுர அஞ்சு க்ரௌண்டுப்பா ஆ கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்கும் ஆமாம்ப்பா மொது எது நல்லா இருக்குதோ அதை போடுப்பா டைல்ஸ் நல்லா இருக்குமா இல்லை மார்பிள்ஸ் நல்லா இருக்குமா உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நீங்கள் ஆ எவ்வளோ இல்லைப்பா நீங்கள் எவ்வளோ ஆகுன்னு சொன்னீங்கன்னாள் அதுக்குத் தகுந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அஞ்சு சதுர அடிப்பா அப்படியாப்பா கொஞ்சம் பார்த்துப் போடுங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக செஞ்சு கொடுங்க எடலாம் நல்லா பெருசாக தான் இருக்குது ஒன்றும் எதுவும் இல்லை க நா அட்டாச் பாத்ரூமெல்லாம் வச்சி கொஞ்சம் ரெடி பண்ணி நல்லா சூப்பராக பண்ணிக் கொடுங்க ஆ இல்லை நீங்களே வாங்கினாலும் பரவாயில்ல உங்களுக்கு நாங்கள் பைசா கொடுத்துர்றோம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னால் அதுக்குத் தகுந்த மாதிரி பைசா கொடுத்துர்றோம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க கேஷ் இதோ ஆ கோக்குடியில் இருக்கோம்ப்பா இந்த இன்னாசேர் கோயில் பக்கத்தில் வடக்குத் தெரு லாஸ்ட்டு வீடு ஆ அந்த வீட்டில் தாம்ப்பா இருக்கிறோம் அதை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா எவ்வளோ டபுள் பெட்ரூம் இருக்குது டபுள் பெட்ரூம் பண்ணிட்டு ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் வச்சிருப்பா அந்த ஹால்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணணும் கீழே கார் பார்க்கிங்லாம் வைக்கணும் இல்லை இனிமே தான் நீங்கள் தான் எல்லாம் ரெடி பண்ணி போடணும்

அது உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை செய்யுங்கப்பா எனக்கு தெரியாது அதை பற்றி தெரியாது நீங்கள் என்ன செய்யணுமோ பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க ஆ நல்லதாக ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி இருக்கணும் ஆ ஆ சரிப்பா சரி ஆ தேங்க் யூ ம்